ஆமாம் நாங்கள் புதிய தொழில் தொடங்க ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் மாட்டு வா மாடு வாங்கலாம்னு இருக்கோம் மாட்டுக்கு வந்து ரெண்டு மாடு வாங்குனாக்கூட ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது ரெண்டு மாடு ஒரு மாடு வாங்குனால் அதனுடைய ப வச்சு அதையும் வச்சு பயன்படுத்தி அதன் முலிமா அது வர வருமானத்தை வச்சு ஒரு நாலு மாடு வாங்கி அது மூலிமா நாங்கள் பண்ண வைக்கலாம்னு இருக்கோம் அந்த பண்ண வைக்கிறது மூலயமாக எங்களுக்கு வீட்டினுடைய குடும்பத்த மெயின்டெயின் பண்ணுறத்துக்கும் பசங்கள் படிப்பு செலவுக்கும் மற்ற இதுக்கும் எங்களுக்கு தேவைப்படுது இதனால் எங்களுக்கும் மத்தவங்களது எதிர்பார்க்க முடியாமல் நாம் அதை வச்சு பயன்படுத்தி வாழணும் குடும்பத்தை மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்கள் மாடு பண்ணைய தொடங்கலாம்னு இருக்கோம் அதுக்கு வந்து முக்கியமாக பணம் தேவை தான் எங்களுக்கு தேவை பணம் இந்த வய இதை வச்சு பா மாட்டு பண்ணைய வச்சி நிறையா பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் இப்படி செஞ்சால் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிக்கிறத்துக்கு இதெல்லாம் நல்லா தேவைப்படுது இதைப்பத்தி நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி இதுமாதிரி மாட்டுப்பண்ணை வச்சால் இதுமாதிரி நல்லதாக இருக்கும் சாணி வந்து அது வந்து வந்து எருவா பயன்படுத்திக்கலாம் மருந்து மருந்தெல்லாம் போட்டு விவசாயம் செய்கிறதுனால இயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சால் நல்லது அதனால் மாட்டுடைய எருவு மாட்டுடைய சாணமே பயன்படுத்தி விவசாயம் செய்ய ந ஏதுவாக உள்ளது அதனை அது வந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்தி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம்னு ஒரு நோக்கத்தோடு நாங்கள் மாட்டு பண்ண வைக்கலாம்னு இருக்கோம் அந்த மாட்டுப் பண்ணையை வச்சு மாட்டுக்கு அந்த இதுவே மாட்டுடைய இதை வச்சு சாணம் வச்சி பஞ்சகாவியம் ரெடி பண்ணலாம் கோமியம் சாணம் அதை வந்து பயன்படுத்தி பஞ்சகாவியம் ரெடி பண்ணி மருந்து வந்து யூஸ் பண்ணாமல் விவசாயம் செய்ய மாட்டுப் பண்ணையை வச்சால் யூஸ் ஆகும் யூஸ் ஆகிறன்து அதனால் நாங்கள் அதை வச்சு பயன்படுத்தி மாட்டுப் பண்ணை யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம் அதனால் அதனால் எங்களுக்கு பணம் தேவைப்படுது